மகேஷ் இதுமாரி நான் வீட்டுக்கு லோன் போட்டிருக்கேன் அந்த லோன் போட்டிருக்க அதுக்கு வந்து கவுர்மெண்ட்டில் வந்து வருமான வரி ரசீது கேட்குறாங்க அந்த வருமான வரி ரசீதை எடுக்குணும்னால் என்ன செய்கிறது மகேஷ் ஓஹோ ஓ உமாங் ஆப் இருக்கே அதில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணால் நமக்கு அதெல்லாம் கிடைக்குமா ஓஹோ அப்படியா சரி நான் அப்படி செஞ்சுக்குறேன் இப்போ வந்து நான் வருமான ரசீதும் ஆதா ஆதார் எண் இதெல்லாம் கேட்குறாங்க நான் அதை அப்படியே ஆப் த இதை ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சன்னா எனக்கு வந்து வீட்டு லோன் கிடச்சிரும்ல சரி சரி சரி மகேஷ் நீ சொன்னதைக் கேட்டு நான் செஞ்சுர்றேன் இதே